வந்து பார்த்திங்கனா அரியலூர் மாவட்டத்தில் சராணலயத்தில் உள்ள பறவைங்கள்லாம் வர்றப்போ வந்து பார்த்திங்கனா அது அந்த விவசாய நிலங்களில் இருக்க அந்த குட்டையில் இருக்க பூச்சிங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போகும் இதனால விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனா நல்ல விஷயந்தான் கெடுதல்னு சொல்கிறப்ப சில உயிரினங்கள் வந்து பார்த்திங்கனா நட்டு வைக்கிற அந்த பயிர்களையும் சாப்பிட்டு போகும் அப்படின்றப்ப சில பயிர்கள் வந்து அதில் வந்து இதாயிடுது மற்றபடி பறவைகள்னால நம்மளுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பூச்சி புழுங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு போறதுனால நம்மளுக்கு தாவர வகைகள் இந்த பயிருற்ற அந்த இதுகள் வந்து பார்த்திங்கனா நல்லா செழிப்பாக வந்து வளரும்